ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் ஆயிரத்தி தொளாயிரத்தி எழுபத்தாறு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ஒன்போது லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்போதாயிரம்